கடலூர் மாவட்டத்தில் முக்கியத்தொழில் சொல்லும் போது விவசாயம் தான் மெய்ன்னா இருக்குது அதை சார்ந்த ப மற்ற தொழில்களுல்லும் செய்கிறாங்க விவசாயத்தில் படி ம முந்திரி பலா வாழை இந்தமாதிரி தொழில்கள்லாம் செய்கிறாங்க இது இல்லாமல் தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்தில் நெய்வேலி இருக்குது அதில் மின்சா மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க மின்சாரத்தை அதில் உற்பத்தி பண்ணுறதுக்கு நிலக்கரி தேவை அதை நிலக்கரியில் வந்து வெட்டி எடுக்கிறாங்க பூமிலேருந்து நெய்வேலியில் இங்கே சுத்துப்பட்டியில் இருக்கின்ற தொழிலாளிகளெலாம் போய் அங்க வேலை செய்து தன்னோடய பொருளாரத் பொருளாரத்தை பொருளாதாரத்தை நிறுத்துகிறாங்க கடலோரப்பகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் கடலுக்குள்ள சென்று மீன் தயா தயாரிக்கின்ற மீன் பிடித்துவிடுகிறார்கள் மற்றபடி மக்களுக்கு தேவையை மற்ற எல்லா இடங்கள்லயும் பொதுவாக இருக்கக்கூடிய தொழில்கள் சிலது அந்த கடை வைத்தல் அதெல்லாம் இங்கேயும் இருக்குது சிறப்பாக நம்ம சொல்கிறது நெய்வேலியில் அந்த சிப்காட்டில் தொழிற்சாலைகளில் பயன்படுது இதுதான் சடல் இருக்கிறது ஒரு சிறப்பு நமக்கு கடலுக்குள்ளே போய் உணவுப்பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க அப்புறம் இதில் இந்த விவசாயிகளுக்கும் இவங்களுக்கு என்ன நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அந்த இந்த விவசாயிகளுக்கு அந்த கர்ணன் கவர்மெண்ட்டின்னுடைய உதவிகள் என்னென்ன மானியம் இல்லாத கடை மானியம் உள்ள கலவை கடல் இந்தமாதிரி விவசாயப் பொருள்கள் இருக்க வேண்டியதை சடனா பெற்றுத்தரலாம் முந்தி வந்து வெளிநாட்டில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து கொட்டையாக கொண்டு வந்து அதை பதப்படுத்தி அப்புறம் வந்து வெளிநாட்டுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இம்போர்ட் பண்ணி கொட்டையை வாங்கின்னு வராங்க அதைப் பதப்படுத்துகிறாங்க அதை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு தான் இந்த மிஷினரிலாம் வாங்கிறாங்க அதுக்கு ஒரு கோடி ரூபா அளவுக்கு இருந்தாலும் ஒரு நல்ல முறையில் செய்ய முடியும் அதை எல்லாம் நல்ல இடங்கள்ல செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது இந்த பண்ரூட்டி தாலுக்கா விருதாச்சலம் தாலுக்கா இந்தமாதிரி பகுதிகளில் எல்லோரும் வீட்டுக்கு வீட்டில் இதை ஒரு தொழிற்ச ஏதாவது பிடிச்ச தொழில் மாதிரி செய்கிறாங்க அவங்களுக்குள்ள என்ன பொருள் இருக்குதோ பணம் இருக்கோ அதை வச்சு அந்த அந்த தொழிலை செய்கிறாங்க எல்லோருக்கும் கூடுமானவர்லேயும் அதில் ஈடுபடாத குடும்பமே இல்லை எல்லோரும் பா ஊரில் ஒவ்வொருவரும் இந்த ஊ முந்திரி தொழிலில் ஈடுபட்டுருக்காங்கறத எடுத்துக்கலாம்